எனக்கு வந்துவிட்டு பாட்டு கேட்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மெலோடி சாங்ஸ் தான் வந்துவிட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன் பிடித்த பாடல் வந்துவிட்டு யுவன் சங்கர் ராஜா எஸ்பிபி இளையராஜா அனிரூத்து இவங்களோட சாங்ஸ்லாம் வந்துவிட்டு நிறையாவே கேட்பேன் சாங்ஸ் வந்துட்டு அந்த டேயே வந்துட்டு சாங்ஸில் தான் வந்துவிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ எதாச்சும் ஒரு மன கஷ்டம் அப்படின்னாலும் சாங்ஸ் தான் பாட்டு கேட்கறது தான் எதாச்சும் வந்துவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டு கேட்கறது தான்